சார் டெய்லியும் நான் காலையில் ஏழு மணிக்கு கிளம்புறேன் சார் டூ வீலரில் ராய் கோட்டை பெ பெட்ரோல் பங்க்கு கரெக்டாக எட்டு மணிக்கு போய் சேர்றேன் எட்டு மணிக்கு போய் சேர்ந்த உடனே பசங்கள்லாம் பூராவும் டியூட்டி மாற்றணும் அப்புறமா டென்சிட்டி பார்க்கணும் பெட்ரோல் டீசலலாம் பார்த்துட்டு டென்சிட்டி பார்த்துட்டு எவ்வளோ கணக்கு இருக்கு பார்த்துட்டு எவ்வளோ சேல் ஆகிருக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி பார்த்தீன்னா கணக்கு முடித்துட்டு பசங்களை அனுப்பிச்சிட்டு வேறே பசங்களை ஜாயின் பண்ணுவோம்

அதுக்கப்புறம் கணக்கு பார்த்து அமௌண்ட் எவ்வளோ இருக்குது பேங்க் பேங்க்கில் போயி அமௌண்ட் கட்டுவோம் எவ்வளோருக்குது அமௌண்ட்டுனு சொல்லி எவ்வளோ சேல் ஆகிருக்கு அது சேலுக்கான அமௌண்ட்டானு போயி பேங்க்கில் போய் டெப்பாசிட் பண்ணிடுவோம் டெப்பாசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லோடு ஏற போகிறோம்